ஹலோ வணக்கோங்க நான் திருச்சிலேந்து பேசுறேங்க இ என் ஃபோன் நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஸ் த்ரீ ஒன் இ ஏன் லே ஏன் லேண்ட்லைன் சரியா ஒர்க்காக மாட்டேது சார் ஒய் ஒயரிங்கில் எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமான்னு தெரியிலை சார் இ என் பெண்ணு பேரன்ட்டேலாம் பேசலாம் மருமகள்ட்ட பேசலாம்னு இது பண்ணினேன் சரியாக ஒர்க்காகலை சார் மழை நாள்லேருந்து இப்படி தான் இருக்குது சார் ஒயரிங் விட்டு போயிருக்கான்னு தெரியல சார் யாராவது ஒருத்தவங்கள அனுப்ச்சு கொஞ்சம் சரிப் பாருங்கள் சார் அப் பார்த்தா தானே சார் இந்த நம்பர்லேருந்து என் பேரன்ட்டேலாம் பேச முடியும் சார் எனக்கு ஆள் கொஞ்சம் அனுப்ச்சு விட்றீங்களா சார் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணணுமா சார் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா சொல்லுங்கள சார் நம்பரை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் சரி பண்ணிக் கொடுங்க சார் வேறு யாருக்கும் கால் பண்ணணுமா சார் அப்படி இருந்தால் சொல்லுங்கள் சார் அந்த நம்பரையும் அனுப்பி விடுங்க வேறு யாருக்கும் கால் பண்ணி சொல்கிறேன் சார் ஒரு வாரமாக இப்படியே தான் சரியில்லாமல் இருக்குது இ இது ஒன்று தான் இருக்குது சார் இதை வெச்சு தான் நான் பேசணும் அதனால் கொஞ்சம் ஆளை அனுப்ச்சு சரி பண்ணிக் கொடுங்க சார் ச ஆ எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிக் கொடுங்க சார்